நான் வந்து என்னோட ஃபேமிலியோட நாமக்கல்ல மிகவும் பிரபலமாக உள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென் போயிருந்தேன் அங்கே வந்து முன்னாடி ஏற்கனேவே ஒரு தர போயிருக்கேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு சில கடைகள் மட்டும்தான் இருக்கும் பெருசாக ரொம்ப எதுவும் இருக்காது இப்போ வந்து நிறையா கடைகள் இருக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு ஃபேமஸ் கிடையாது அந்த கோயில் இப்போ நிறையா வந்து ஃபேமஸ் ஆனதுனால மக்களும் நிறைய பேர் வராங்க மக்கள் நிறைய பேர் வரதுனால இப்போ கடைகளும் அதிகமாக வச்சிட்டுருக்காங்க அவங்களோட வ வணிகங்களின் வளர்ச்சிக்கு ஸோ அந்த கோயில் வந்து ஒரு உ உதவியாக இருக்கு அந்த கோயில்ல மிகவும் நிறைய பேர் வந்து மாலை போடுறாங்க அப்படின்னா வெத்தலை மாலை துளசி மாலை இதுமாதிரி வந்து அந்த கோயிலுக்கு வந்து போடுவாங்க நெய் அபிஷேகமும் பண்ணுவாங்க இதனால் உள்ளூர் வணிகங்களின் வளர்ச்சிக்கு இந்த கோயில் வந்து மிகவும் உதவியாக இருக்கிறது